ஹலோ ஆ ஹலோ டாக் ஆ ஹலோ டாக்டர் ஓகே டாக்டர் ஆக்சுவலி நானும் அதற்காக தான் உங்களுக்கு பேசணும்னு நினச்சேன் எப்படி இருக்கு என்னோட ரிப்போட் இப்போ எப்டி இருக்கு என்னோட லெவல் சுகர் லெவல்லாம் ஹெல்த்துலாம் ஓகே நான் கரெக்டாக தான் ஃபுட் எல்லாம் எடுத்துக்குறேன் இன்னும் நான் என்ன பண்ணணும் நான் வந்து மார்னிங் அண்ட் ஈவ்னிங் வந்து கரெக்டான டைம்க்கு சாப்பிட்டுட்றேன் ஃபர்ஸ்ட்டு திங் இன்னொன்று வந்து அதிகமாக வீட்டு அதாவது கோதுமை ஐட்டம் அதெல்லாம் நான் நிறையாவே எடுத்துக்குறேன் பட் இந்த டைம் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போனதுனால நிறையா ஸ்வீட் சாப்பிட்டேன் அதனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் யா கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஓகே கண்டிப்பாக ஓகே மேம் ஓகே மேடம் கண்டிப்பாக இதற்கு அப்புறம் நான் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே கண்டிப்பாக நான் அதே மாதிரியே எடுத்துக்குறேன் மேம் தேங்க் யூ ஆ போடுறேன் மேம் எனக்கு டேப்லெட்ஸும் வந்து வேணும் நான் நீங்கள் ப்ரோவைட் பண்ணுற அந்த சீட்லையே இருந்து த வாங்கிக்கலாமா அதே டோஸ் தானே இப்பையும் ஆ ஓகே ஆ சரி ஓகே மேம் ஓகே கண்டிப்பாக ம் கண்டிப்பாக ஓகே தேங்க் யூ மேம்